நான் பாத்தவங்க பார்த்திங்கனாக்க வந்து எந்த சினிமா நட்சத்திரம்னாக்க எனக்கு அஜித்தை ரொம்ப பிடிக்கும் நான் அஜித்தோட ஃபேனு நான் அஜித்தை வந்து நேரில் பார்த்தேன்னா நீ ஏன் அரசியலுக்கு வரலைன்னுத்தான் மொதல் கேள்வி கேட்பேன் அவரோடய படங்கள் எல்லாமே ஒன்றுடாத முடிஞ்ச வரைக்கும் பார்த்துருவேன் எப்படியாவது ஒன்று பிள்ளைங்கள கூட்டிகிட்டு போய் அவரோடய படம் ரிலீஸ் ஆகிச்சுன்னாவே அது ஒரு கொஞ்சம் இதாக இருக்கும் நல்லா ஓடணும் தேட்டரில் அப்படின்னு சாமியை கும்பிட்டுக்குவோம் கும்பிட்ட பின்னாடி அவங்க எப்படியோ ஒன்று போய் அடித்து பிடிச்சி படத்தை பார்த்துட்டு வந்துடுவோம் அஜித் வந்து ரொம்ப நல்லா ந நேர்மையாக நடிப்பார் அஜித்து வந்து அஜித்துக்கு ஃபேன் நிறையா இருக்குது எங்கள் ஊரில் எங்கள் வீட்டில் பார்த்திங்கனாக்க எல்லோருமே அஜித்து ஃபேனு தான் அஜித்துனாவே அது ஒரு தனி இது அவர் பாட்டு போட்டாலும் சரி படம் போட்டாலும் சரி எல்லோருமே ஃபேம்லியோடு ஒக்காந்து பார்ப்போம் டிவியில் பார்க்குறதுனாலும் சரி தேட்டருக்கு போகணுமாலுமே எல்லாம் ஃபேம்லியோடு எல்லாம் ஒன்றாத்தான் போய் பாத்துட்டு வருவோம் அப்புறமேட்டு வந்து பார்த்திங்கனாக்கா அஜித்து வந்து உதவி நிறைய செய்கிறாரு இந்த ஏழை மக்களுக்குலாம் உதவி நல்லா நிறையா செய்கிறாரு ஆனால் அது வந்து அவர் வந்து வெளியே காட்டி பிரபலப்படுத்திக்குறதில்லை பிரபலப்படுத்திக்காத்துனால் உ உதவி செய்கிறதுனாலயே அவர் மேலே தனி மரியாதை இருக்கும் பா அவர் வந்து ஒரு இதாக நினைக்கிறோம்னு வைங்களேன் எப்படி சொல்றதுனாக்க ஒரு உதவினாக்க அவர் வந்து வெளிப்படையாக சொல்லிப்புட்டு செய்யமா செய்யாமல் அந்த இடத்துல போய் அந்த உதவியை எங்களுக்கு செஞ்சு கொடுத்துட்டு அதை வந்து வெளி மக்களுக்குக் காட்டிக்காமல் தன்னை பெரியாளாக காட்டிக்காமல் பிரபலப்படுத்திக்காமல் ஒரு சாதாரண மனுஷன் போல இருக்குறார் அதனாலயே நிறையா பேத்துக்கு அஜித்துனாவே ரொம்ப பிடிக்கும் அப்புறம் இவர் வந்து இந்த வந்து டூ வீலரில் எல்லா இடமும் சுற்றி பார்க்க போகிறாரு பாருங்கள் அப்போ பார்த்திங்கனாக்க யார் வந்தாலுமே வந்து அவங்களை வந்து நிறுத்திப் பேசிட்டு அவர் கூட ஃபோட்டோ எடுத்துட்டு அப்புறம் தான் அனுப்பி வைக்கிறார் சாப்பாடுன்னு கேட்டும் போ அந் மொதல் வந்து அவங்களை பார்த்தாவே உடனே சாப்பிட சொல்லி தான் அனுப்புவார் அதனாலயே அஜித்துக்கு ஃபேன்ஸ் அதிகமாக இருக்கலாம் நல்லா மதிக்கிறார் மரியாதை கொடுக்குறாங்க அப்படின்னு நிறையா பேர் அஜித்தோடய ரசிகர்களாக இருக்கான் அந்த வகையில் பார்த்திங்கனா நானும் அவரோடய ரசிகையினும் ஒன்று ஏன் அஜித்து பண்ணால் ரொம்ப பிடிக்கும் அஜித்து படம் ரிலீசாகுதுன்னாவே கொஞ்சம் ஆர்வமாக இருப்போம் எப்படி இருக்கும் போன படத்துக்கான இந்த படம் கொஞ்சம் த்ரில்லிங்காக இருக்குமா நல்லா நடிச்சிருப்பாங்களா நல்லா இருக்குமா அப்படின்னு ஒரு பல கேள்விகள் இருக்கும் அப்புறம் ரிலீ ரிலீஸான படம் அவரோடய நடிப்பு வந்து நேச்சுரலாக அவர் டூப் போடாமல் முடிஞ்ச வரைக்கும் அவரும் நடிப்பார் இந்த அவரோட எப்படி இருக்கிறாரோ அதே தோற்றத்தில் நடிப்பார் அதுலேயும் அதையும் கொஞ்சம் அவர் மரியாதை அதிகமாக இருக்கும் என்னன்னானு நிறையா இடத்துல நிறையா படங்கள் பார்த்திங்கனாக்க ப எல்லா படமுமே ஓரளவுக்கு முடிஞ்ச வரைக்குமே ஹிட்டான படத்தை தான் கொடுத்துருக்குறாரு அஜித்தை பொறுத்த வரைக்கும் ஒரு அந்தளவுக்கு ஒரு படம்லாம் மோசமாக இல்லை அதனால் சினிமா நட்சத்திரத்தில் பார்த்திங்கனா அஜித்து வந்து ரொம்ப பிடிச்சவிங்கன்னு நான் சொல்கிறேன் என்னோடய இது இது வந்து அஜித்து என்னோடய ரசிகர் அவரோடய ரசிகையாக வந்து நான் அஜித்து வந்து ரொம்ப பிடிக்கும் அப்பறம் அவரோட படம் எல்லாமே பார்த்துருக்குறேன் பார்க்காததெல்லாம் ஒன்றும் இல்லை முடிஞ்ச வரைக்கும் அவரோடய படம் எல்லாமே பார்த்துருவேன் ரிலீசாகுதுன்னாவே பார்த்துருவேன் அவரை வந்து நான் நேரில் பார்த்தேன்னாக்கா ஏன் நீங்கள் அரசியலுக்கு வரல அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பேன் அடுத்தது வந்து நீங்கள் ஏன் வோ மற்றவங்களுக்கு உதவி செய்கிறத நீங்கள் ஏன் யாருக்கிட்டேயும் கா காட்டிக்க பெருசாக சொல்லிக்க மாட்டேங்கிறீங்க பெரிய இதெல்லாம் காட்டிக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பேன் இன்னும் கொஞ்சம் உதவி செய்ய செய்யலாமே நிறையா பேத்துக்கு வந்து நீங்கள் ஒன்றும் உதவி முடிஞ்சால் உங்களால் முடிஞ்சதை செய்கிறீங்க இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணி முடிஞ்ச வரைக்கும் செஞ்சிங்கனாக்க இன்னும் கொஞ்சம் நிறையா பேத்துக்கு உதவியாக இருக்கும் அப்படின் நினைப்பேன் இது வந்து என்னோடய கேள்வி